மார்க்கெட்டில் உள்ள ஆடைகள் வந்து விலை கம்மியாக இருக்கென்று மக்கள் அதிகமாக வாங்கி கொள்கிறார்கள் ஆனால் தரம் இல்லாததை யாரும் பார்ப்பதில்லை தரம் என்பது கையால் நெய்யப்பட்ட துணியில் தான் இருக்கும் ஏனென்றால் மார்க்கெட்டில் விற்கப்படும் ரெடிமேடு துணிகள் தரம் குறைவாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்திய ஒரு நாள் ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் அதில் நூல்களை பிரிவதை காணலாம் இதனால் தான் மக்கள் ரெடிமேட் ஆடைகளை விரும்பிகிறதில்லை ஆனால் கையால் நெய்யப்பட்ட துணி வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் பட்டு துணி போன்ற நிறைய துணிகள் தயாரித்து விற்கப்படுகின்றன மார்க்கெட்டில் நெய்யப்பட்ட துணிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கும் இதனால் தான் மக்கள் கையால் தைக்கப்பட்ட துணியை விரும்புகிறார்கள் ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் மற்றும் இது வந்து இது வந்து வெயிலில் நீங்கள் காயப் போட்டாலோ துவைத்து போட்டாலோ எந்த ஒரு இதுவாக தான் பாதிப்பும் துணிக்கு ஏற்படாது நீடித்து உழைக்கும்